பொது போக்குவரத்து அப்படின்னா பஸ்ஸு தான் கவுர்மெண்ட் பஸ்ஸு இது இல்லாமல் எப்போ கஷ்டப்பட்ட அப்படின்னா கொரனா டைம்ல ரொம்பவே கஷ்டப்பட்டோம் கொரனா டைம்ல எல்லாம் பஸ் வசதி இருக்காது ஒரு டூவீலரில் வெளிய போக முடியாது ஒரு காரில் எதுலையுமே வெளியே போக முடியாது அப்போலாம் ஒரு காய்கறி வாங்க போகணுனாலும் நாங்கலாம் கிராமத்து சைடு தான் மேக்சிமம் கிராமத்துல்ருக்கறனால தோட்டத்துலையே காய்கறிகள்லாம் இருக்கும் ஒரு சில காய்கறிகள் மளிகை பொருள் எல்லாம் வாங்கணுனாவே வந்து நாங்கள் வெளியே டவுனுக்கு வந்து தான் ஆகணும் அப்போலாம் வந்து உ டூவிலரில் போக முடியாது பஸ்ஸில் போய் பாக்கு ம்பு போ முடியாது அப்போலாம் பஸ்ஸை ரொம்ப மிஸ் பண்ணோம் ஏன்னா நாங்கலாம் அதிகம் டிராவலிங் வெளியே சுற்றிட்டு இருக்கனால வெளியே போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுவோம் அது வீட்டுக்குள்ளையே அடைஞ்சிருக்க ரொம்ப கஸ்டமாக இருந்தது அதனால அப்போ தான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணோம் அடுத்து மோசமான சால அப்படின்னா ரோடு வசதிகள் சரியா இல்லாமல் இருக்கு இப்போவுமே கிராமத்து சைடு எல்லாமே ரோடு குழியும் குண்டுமாக ரொம்ப மோசமாகவே இருக்கு அந்த நிலமைல நம்ப டூவீலரில் போனாவே வண்டில் போக முடியாது பஸ்ஸில் காரில் லாரியில எல்லாம் போனோம் அப்படின்னம்னா உடம்பு ஒரு வலி ஆயிடும் அதனால இந்த மாதிரி சவால்கள்லாம் நிறையாவே பார்த்துருக்கோம் டூவீலரில் போகும்போது எல்லாம் ஹெல்மட் போடாத போனோம் அப்படின்னா எதுத்தாப்பில அந்த காற்று வேகமாக அடிக்குது ஒரு பூச்சி வந்து அடிக்குது அப்படின்னா அது கண்ணில் தான் படும் அங்கிட்டுருந்து வரதெல்லாமே வந்து ரொம்ப வேகமாக வந்து அப்போசிட்டில இருந்து வந்து அடுச்சிரும் அப்போ அது ஒ ஹெல்மட் போட்டு போனால் அது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு ஆ நான் மேக்சிமம் ஹெல்மட் யூஸ் பண்ணுவேன் அது வந்து அதனால எனக்கு அது கொஞ்சம் சேஃப்ஃபாக தெரியும் ஆனால் பஸ் வஸ்தில் இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டது கொரனா டைம்மில தான் பஸ்ஸோ டூவீலரில் போகாத கஷ்டப்பட்டது எல்லாமே வந்து கொரனா டைம்மில தான் அப்போலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டோம்